நான் மகளீர் சுய உதவிக்குழு அலுவலகத்தில் வேலை செய்கிறேன் எனக்கான வேலை குரூப் வரும் பொழுது அவங்களுக்கு செல்லான் எழுதுவதும் பணம் எண்ணுவதும் என்னுடைய வேலை பிறகு வேலையை முடித்த பிறகு நோட்டில் கணக்கு வைக்க வேண்டும் நான் ஒன்னாம் வகுப்பு முதல் ஐந்தாம் வகுப்பும் வரை கீழ்குப்பம் பள்ளியில் படித்தேன் பிறகு ஆறாம் வகுப்பு முதல் பன்னிரெண்டாம் வகுப்பு வரை பாரூர் அரசு மேல்நிலைப்பள்ளியில் படித்தேன் பிறகு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் பட்ட பட்டப்படிப்பு படித்து முடித்தேன்